சமையல் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லாவே சமைப்பேங்க எப்படி சமைப்பேன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பக்குவமாகதான் செய்வேன் அதில் எனக்கு ரொம்ப நான் என்ன விரும்பி செய்வேன் அப்படின்னா மீன் குழம்புங்க முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்க அவங்க மீனை போய் ஸ்கூலு விட்டு வரும்போதெலாம் குளத்துலயும் ஆற்றுலயும் பிடுச்சின்னு வந்துடுவாங்க அவங்க ஹெட் மாஸ்ட்டராக இருந்தாங்க பிடுச்சிட்டு வந்து சாய்ந்திரமா என்ன பண்ணுவாங்கனால் சண்டை தாங்க நடக்கும் அது கழுவ முடியாது பண்ண முடியாது ஆனால் கழுவி என்ன பண்ணுவேன் அடுப்பில் மண் சட்டியை வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணை கொஞ்சோண்டு விளக்கெண்ண ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ஒரு பச்சை மிளகா கீறி போட்டு நல்ல சின்ன வெங்காயம் உரிச்சு ஒரு நூறு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குவேங்க நான் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் வதக்குவேன் அது நல்லா வதக்கினா தாங்க மீன் குழம்பு சூப்பராயிருக்கும் அது மாரி வதக்கிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் கொஞ்சோண்டு மிளகா தூளை போட்டு கலருக்காக நல்லா போட்டு கிண்டி வதக்கிவிடுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேனால் சட்டியில் புளியை கரைச்சி ஊற்றி மிளகா தூள் மல்லி தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சு அப்புறம் அதில் ஊற்றிருவங்க அப்புறமே நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் மீனை தூக்கி போடுவேன் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாயிருக்குங்க அஞ்சு பிள்ளைகளா அஞ்சு பேர் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கா சோறு வடித்தாலும் பற்றாது அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதுதான் அந்த மீன் குழம்போட என்னெனா நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு வதக்கினாலே மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாயிருக்கும் அப்புறம் ஆட்டுக்கால் குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு நல்லா வைப்பேங்க அது என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னால் மொதல் நாள் நைட்டே வந்து ஆட்டுக்காலை வாங்கிவிட்டு வந்து நல்லா சுட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கி விட்டு அதிலேந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி அதில் போட்டு சட்டியில் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் எல்லாம் உடைச்சி நுணுக்கி போட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சுட்டு காலையில் சூப்பை இறுத்து பிள்ளைகளுக்குலாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு அதில் போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு குழம்பு வச்சுருவோம் அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாயிருக்கும் ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது கால்சியமெலாம் அதிகமாயிருக்கும் எலும்புக்கெலாம் நல்லதுங்க மூட்டுவலி உள்ளவங்களுக்கு கை கால் வலி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அது அதனால அந்த குழம்ப நாங்கள் அடிக்கடி வைப்போம் சைவத்தில் பார்த்திங்கனா எல்லாமே நல்லா செய்வேங்க சைவம் எல்லாமே நல்லா செய்வோம் சாம்பாரில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டால்தான் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் போடாமல் வைச்ச சாம்பார் நல்லாவே இருக்காது புளி குழம்புல பார்த்திங்கனா சுண்டைக்காய் புளி குழம்பு சுண்டைக்காய் வத்த புளி குழம்புலாம் வத்த குழம்புலாம் அவ்வளோ அருமையாக வைப்பேன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு துவைய பிரண்ட துவைய அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு அதிலையே பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கல் புளி போட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மிளகா பச்சை மிளகா போட்டு அரைச்சோம்னா துவைய அவ்வளோ சூப்பராயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பிரண்ட அப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னால் மூலிகை சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கை காலுக்கு நல்ல இது முடக்கத்தான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சோண்டு உளுந்து ஊற வச்சு முடக்கத்தான் இலையும் பறிச்சு அலசி அதை போட்டு நல்லா ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி அதில் தோசையாக சுட்டு கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இலை சளிக்கு ரொம்ப நல்லதுங்க அதுதான் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோன்னால் கல்யாண முருங்கை இலைய சுட்டு கொடுத்தா சளி போயிடும்ன்னு நல்லா அரிசி பச்சரிசியை ஊற வச்சு கொஞ்சோண்டு புழுங்கரிசியை சேர்த்து ஊற வச்சு நல்லா அந்த இலையும் போட்டு ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி அதை எடுத்து உப்பு போட்டு பிள்ளைகளுக்கு மிளகா துவையல் வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு ரெண்டு அடை திங்குங்க சளி பார்த்திங்கனா அப்படியே முறிச்சுடுங்க கல்யாண முருங்கை இலை அப்புறம் பார்த்திங்கனா இதுங்க வெற்றல வெற்றல கருவப்பில எல்லா அரைச்சி தோசையில் கலந்து பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுப்போம் இதுதான் நாங்கள் அதிகமாக செய்கிறது சாய்ந்திரம் பார்த்திங்கன்னா ஸ்னாக்ஸ் இந்த புட்டு கேழ்வரகு புட்டு ரவா புட்டு இதெலாம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து படிக்க சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தை ஊற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து அதில் போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டு தேங்காபாலில் ஊற வச்சு இந்த பால் ஒன்று செஞ்சு கொடுப்போம் அதுதான் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்திங்கன்னா பிள்ளைக வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க அப்புறம் ஆப்பம் செய்வோம் தேங்காப்பால் வச்சு ஆப்பம் செஞ்சு கொடுப்போம் இப்பெலாம் யாருங்க செய்கிறா இட்லி தோசையை தவிர கடையில் ஆட்ரு பண்ணி ஒரு புரோட்டாவையும் ஒரு சப்பாத்தியையும் உடனே ஈஸியாக தின்று புடுராவோ அந்த காலத்துலெலாம் இப்படிதான் நாங்கள் செய்வோம் பிள்ளைகளாம் ஆசைப்படுங்க அதெல்லாம் திங்கிறதுக்கு இப்போ எந்த பிள்ளைக ஆசைப்படுதுவோ பால் கொழுக்கட்டை நீர் உருண்டையெல்லாம் பார்த்திங்கனா அவ்வளவு தான் அபூர்வமாயிருக்கும் இப்பெலாம் என்ன பாட்டி இது செஞ்சு கொடுக்குற இது நல்லாவேயில்ல வேறு எதாவது செஞ்சு கொடு இது தான் உனக்கு தெரிஞ்ச பலகாரமா அப்படினு கேட்குதுவோ அந்த மாரி நாங்கள் எல்லாமே செஞ்ச சமையல் எல்லாமே மருத்துவத்தோடதான் செய்வோம் அதனாலதான் உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் என்னங்க பண்ணுது உடல் எங்கே ஆரோக்கியமாயிருக்கு சொல்லுங்க ஆரோக்கியத்தையே இழந்துட்டுவோ அப்படிதான் போயிற்றுக்கு சின்ன வயிசில் ஆட்டர்டாவுங்கிறாவோ ஸ்டோனுங்கிறாவோ அப்புறம் கிட்னி போயிட்டுங்கிறாவோ ஆரோக்கியமான உடம்புதாங்க முக்கியம்